தோட்டக்கலை வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சே வ வந்துங்க எங்களுக்கு வந்து ரொம்ப கனகாம்மரம் பூ ரொம்ப புடிக்கும் அடுத்தது வந்து மல்லிகைப்பூவும் ரொம்ப புடிக்கும் அடுத்தது ரோஜா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கெலாம் இது வந்து பெண்களுக்கு இது ஒரு பிடிச்ச ஒரு விஷயந்தான் இதுக்கு யாரும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே இது பிடிக்கும் யாரும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கிடையாது ஊரில் அடுத்தது வந்து வீட்டுக்கு சாம்பாருக்கு அவரக்காய் புடு வயரு இருந்ததுன்னால் ரொம்ப யூஸாக இருக்கும் அவரக்காய் இருக்கிறதுனால ஓ சாம்பாரும் இதோடு போட்டு சாம்பார் வெச்சுக்கிலாம் அடுத்தது முருங்கக்காய் வந்து இருக்குது ஒரு மரம் வெச்சோம்னா வெச்சுக்கங்க முருங்கக்காய் வந்து நம்ப தழையும் யூஸ் பண்ணிக்கலாம் தழையும் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது முருங்கைக்காயும் அறுத்து சாம்பாரும் வெச்சுக்கிலாம் இது ரெண்டும் செஞ்சுக்கிலாம் அடுத்தது வந்து பொடலங்காய் செடி வந்து ஆடி மாதம் போட்டால் மட்டும்தாங்க அது வரும் உருப்படியா இல்லாட்டினால் ஒழுங்கா வராது மழை வம் ஆடி மாதம் போட்டால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றமேரி ஆடி மாதத்துக்கு மேலே மழை நாள் அதிகமாக இருக்கும் அதனாலே வந்து மழை நாளையில் கொஞ்சம் விறுவிறுன்னு வரும் அதற்கு சும்மா பயன்படுத்தவும் முடியாது அதற்கு எரு அப்புறம் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஆடி மாசம் வெ வெயில் அதிகமாக அடிக்கும் அப்போம்போது அதுக்கு அதிகம் ஊற்றணும் அப்போம்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அப்போம்போது பயன்படுத்திட்டினா பின்னாடி நம்பளுக்கு பயனட் பயனை தரும் அது வந்து கத்திரிச்செடி ஒரு வீட்டு பயன்பாட்டுக்காக வீட்டுக்கு மட்டும் ஒரு நாலு செடி இல்லை ஒரு அஞ்சு செடி வெச்சோம்னா எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு கத்திரிக்காய் தான் தருதுன்னு வெச்சுங்களேன் மூணு கத்திரிக்காய் கொடுத்ததுனா எங்களுக்கு போதும் ஒரு வீட்டுக்கு மூணு கத்திரிக்காய் கொடுத்தாங்கன்னா போதும் எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு சாம்பாருக்கு போதும் மூணு கத்திரிக்காய் ரெண்டு நாலு அவரக்காய் இது ஒரு ஒரே ஒரு முருங்கக்காய் இது மாதிரி எடுத்து வெச்சு சாம்பார் வெச்சுக்குவோம் அது மாதிரி இது மாதிரி நினச்சி தாங்க வீட்டுக்கார் தோட்டக்கலை வந்து அமைக்கணுங்கிறது ஒரு கனவு அதை வந்து நாங்களும் தோட்டம் அமைச்சிருக்கேன் அதுலையும் எங்களுக்கு ரோஜா பூ செடி மட்டும் தாங்க வரலை ஜாதி மல்லி வைக்கணும்னு ஒரு ஆசை தா ஜாதி மல்லி வாங்கியாந்து இப்போ தான் வெச்சுருக்கேன் ஜாதி மல்லியும் வந்துரும்னு நினைக்கிறேன் அடுத்தது கனகாம்பர செடியும் வெச்சுருக்கேன் முருங்கை செடியும் வெச்சுருக்கேன் அவரை செடியும் வெச்சுருக்கேன் மல்லிகைப்பூ செடியும் வெச்சுருக்கேன் பாவக்காய் செடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாவக்காய் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு எடுத்து பறிச்சுக்குவோம் பாவக்காய் செடியும் போடு போட்டிருக்கேன் பாவக்காய் செடியும் யூஸ் பண்ணிக்குவேன் பயன்படுத்திக்குவோம் பாவக்காய் செடி வந்து அப்பப்போ புளி கொழம்பு ஊற்றிக்க வெச்சுக்குவோம் வறுத்துக்குவோம் சுகரு இருக்கிறவுங்களுக்கு ரொம்ப அது நல்லது அதனாலே அந்த செடி எனக்கெலாம் சுகரு இல்லைங்க ஆனாலும் பாவக்காய் செடி போட்டிருக்கேன் விரும்பி சாப்பிடுவேன் ஆனால் பாவக்காய் அதனாலே போட்டிருக்கோம் மாடி தோட்டம் ஆனால் அமைக்கணுன்னு ஆசை ஆனால் கிடையாதுங்க எங்கள் ஊரில் தண்ணி ஆனால் இதுக்கே இந்த தோட்டக்கலை வெச்சுருக்கறதுக்கே தண்ணி ஊற்றுறது அப்பப்போ பாத்திரம் விளக்கற தண்ணி அடுத்தது எதுவும் பசங்களை இதுங்கெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுற தண்ணி இதெல்லாம் பிடிச்சி தாங்க அதில் ஊற்றி அந்த தோட்டத்தை அந்த செடியெல்லாம் வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் ஆனால் பரவாயில்ல இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணாத தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாத அதில் ஊற்றி அந்த தண்ணியை அந்த செடியை வளர்த்து வெச்சுருக்கோம் நல்லாயிருக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது பயன் ப பயனுள்ளதாக இருக்குது